நம்ம மாநிலம் வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வந்து தமிழ் மொழியை வந்து முதன்மை மொழி அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்மொழி இருக்கிறதுனால தான் வந்து எளிதாக வந்து எல்லா பாடங்களையும் புரிஞ்சிக்கிறத்துக்கு ரொம்ப எளிமையான வகையில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்மொழி வந்து ஒரு மூத்த மொழி அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்மொழியோடய பங்கு வந்து கல்வி முறைகளில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா தமிழ் மட்டும் இல்லாமல் அறிவியல் சமூக அறிவியல் பொது அறிவியல் இதெல்லாம் வந்து தமிழ் மூலிமா நம்ம வந்து படிக்கிறப்போ நமக்கு அதை வந்து அது ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படின்னு நிறையா பேருகிட்டே இருந்து வந்திருக்கு தமிழ்மொழியை வந்து அதாவது தமிழ்மொழி கல்வி அப்படின்றது வந்து பல சான்றோர்களுடைய போராட்டத்துக்கு அப்பறம் தான் இப்போ ஒரு நல்ல நிலமைக்கு இப்போ தமிழ்மொழி வந்து இருக்குது